கேமராவில் வந்து எதுக்கு அந்த மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோடய நான் ஒரு டூர் மாதிரி போகிறேன் அப்போ அந்த இடத்துக்கு நான் போய் அந்த ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சேன்னா பின்னாடி நான் மறுபடியும் அந்த படத்துங்கள நான் பார்க்கும் போது அந்த இடத்துல நான் எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படின் நான் அதை பற்றி நான் யோசிப்பேன் இன்னொன்று போனால் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த நேச்சுரல்ஸ்ஸு அந்த எனக்கெல்லாம் அதெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா அதை பிடிச்சி வச்சுக்குவேன் இன்னொரு டைம் அந்த படங்களை நான் பார்க்கும் போது ஐயோ அந்த இடத்துக்கு நான் போனனே அந்த நேச்சுரல்ஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் எடுத்து வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பழைய டைமு எப்படி எப்படிலாம் ஹாப்பினெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி வச்சுக்குவேன் அதை நான் மறுபடியும் நான் பார்க்கும் போது அந்த ஃபோட்டோ எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகப்படுத்தும் அதுக்காக அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுப்பேன்